எனக்கு பிடித்த ஒரு புகை ஒரு ஃபோட்டோ அப்படினா என்ன அப்படினா நான் ஒரு குருவி எடுத்தன் ஒரு குருவி அந்த குருவி வந்து ரெட் கலர்லயிருக்கும் நானே பார்த்தது கிடையாது அது நான் ஒரு டைம் வந்து மூணார் போயிருக்கும்போது அந்த குருவி என் கண்ணில் பட்டுச்சு ஸோ அப்போ வந்து தேடி பிடிச்சி அதை வந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சு இது பண்ண முடியாம வந்துவிட்டு ஓகேன்னு நான் விட்டுட்டேன் அப்போ திருப்பியும் வந்து ஒரு போஸில் அது வந்துவிட்டு நின்றுச்சு ஸோ அதை வந்து கேப்ச்சர் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நிறையா இது பண்ணி எடுத்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அதோட கதை வந்து இதுதான் பின்னாடி அது வந்து ஓடிப்போச்சு ஸோ அது அதை இது பண்ணி நான் கேப்ச்சர் பண்ணேன் அப்புறோம் வந்துவிட்டு அது ஓடிச்சு நான் விட்டுட்டேன் அதக்கடுத்து அதுவே வந்துவிட்டு போஸ் கொடுத்துட்டு ஒன்று நின்னுட்யிருந்துச்சு ஸோ நான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேப்ச்சர் பண்ணி எடுத்தேன் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ